ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு